இப்போ பனி நல்லா நிறையா பெய்யுது அதனால் வந்து எந்த ஒரு விவசாயமும் எதுவும் பண்ண முடியல எங்களது நான் மூணு நாலு ஏக்கரா இருக்குது அதில் வந்து தக்காளி வெண்டைக்கா தீவனப்புல்லு எல்லாம் வச்சுருக்குறோங்க மஞ்சள் வந்து நெட்டுட்டு நெட்டு எடுத்துவிட்டுங்க வெட்டி எடுத்துவிட்டேங்க மீதி எல்லாமே எதுவுமே வளரலை அதுக்கு இப்போ வந்து நஷ்ட ஈடா முன்ஸிபல் ஆபிஸில் போய்விட்டு நி நிவாரணம்னு சொல்லி சொன்னாங்க பக்கத்து வீட்டு அண்ணாவை கேட்டேன் நிவாரணம்னு சொன்னதனால் போய்விட்டு முன்ஸிபல் ஆபிஸில் வந்து காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக நான் அப்ளை பண்ணி வந் அப்ளை பண்ணிவிட்டு வந்துக்கிறேன் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் க்ளியர் பண்ணிக் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பனி பெய்கிறதுனால இப்போ எந்த ஒரு விவசாயமும் எதுவும் இ பண்ண முடியலை எங்களால் அதுக்கு கொஞ்சம் நஷ்ட ஈடு நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்து காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாகவே கொஞ்சம் எதிர்பார்த்தது இது பண்ணிக் கொடுத்துருங்க என் நாங்களும் இது வந்து மஞ்சள் நட்டு இருக்கோங்க வெட்டி எடுத்துவிட்டோங்க கொஞ்சம் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக முன்ஸிபக்கிட்டே போய்விட்டு இ காப்பீட்டுத் திட்டத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வந்துக்குறோங்க நீங்கள் கொஞ்சம் காப்பீட்டுத் திட்டத்தை பார்த்து எடுத்துக் கொடுத்துருங்க அதே மாதிரி எல்லா விவசாயியுமே எதுவுமே பனிக்கு வந்து இது இது ஆகிறதில்ல இப்போ அதனால் கொஞ்சம் எல்லாமே சேதம் அடைஞ்சிருச்சி எங்களது க க கரும்பும் எதுவுமே விளச்சல்ல பயிர் எந்த பயிர் வைச்சாலுமே ஒழுங்கா வர மாட்டுங்குது அதனால் தீவனப் புல்லும் வளரமாட்டேன்து மாடு வளர்க்கறதுக்கு முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால் வந்து எந்த பயிருமே இந்த பனியில் வந்து வளர மாட்டங்குது அதனால் வந்து கா வெண்டைக்கா வெண்டைக்காயும் ஒன்றும் சரியில்லை நட்டிருக்குறோங்க ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா மேல் நட்டு அதுவும் சரியாக வளரலை எதுவுமே இந்த பனிக்கு வந்து எதுவும் வரமாட்டுங்குது விவசாயம் வெண்டைக்கா வெண் வெண்டைக்கா வந்து ரெண்டு லட்சத்துக்கு வந்து நாங்கள் செலவு பண்ணிணுக்கிறோங்க அது வந்து ஒரு லட்சம் தான் வந்துச்சு மீதி வந்து இந்த பனிக்கு வந்து ஒன்றும் பா பாதிப்பாயிருச்சு அதுலேயும் அப்ளை பண்ணிணுக்கிறோங்க முன்ஸிபல் ஆபிஸில் போய்விட்டு அப்ளை பண்ணிணுக்கிறோங்க அதனால் வந்து அமௌண்ட்டு எப்போ வரும்னு தெரில அது அது பக்கத்தில் போ போய் விசாரித்து பக்கத்து அண்ணன் தான் மறுபடியும் போய் போய் கேள் முன்ஸிபல் ஆஃபீஸுல்ன்னு சொன் சொன்னாங்க அது போய் கேட்டதுனால் கேட்கலான்னுக்குறேன்